அதாவது நான் வந்து சின்ன வயதில் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படித்தேன் சரிங்களா அங்கே வந்து இங்கிலீஷ் வந்து மேனுடேட்லி அதாவது கட்டாயமாக வந்து இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க பட் எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் வராது நான் ஏன்னால் வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு யாரும் படிக்கலை என்னை எஜிகேட் பண்ணலைன்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து நான் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணேன் எங்கள் வீட்லேயும் வந்து எனக்கு சொல்லிக்கொடுத்தாங்க பட் ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து என்னாச்சினால் நானே வந்து புரிஞ்சிக்கிட்டு படிக்க ட்ரை பண்ணேன் நல்லாயிருந்துச்சி அதுக்கப்புறமா வந்து நான் ஓரளவுக்கு ஸ்கூலிங் எல்லாமே முடித்துட்டு நல்லாயிருக்கும் ஸ்கூல்லாம் வந்து இங்கிலீஷ் பேசுகிறது மேனுடேட்ரி கட்டாயம்னால் கூடம் அதுலேயும் சில டீச்சர்ஸு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சப்போட் பண்ணுவாங்க இல்லை இப்படி படி இப்படி புரிஞ்சுக்கிட்டு படி அப்படி படி எதனால் புரியலைனா உட்கார வச்சு சொல்லித்தருவாங்க அப்படி படிக்கும்போது நான் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக சில டீச்சர்ஸ்லாம் இருந்திருக்காங்க நான் டூ ஃபிப் சிக்ஸ்த்து வரைக்குமே சிக்ஸ் டூ செவன்த்து வரைக்குமே வந்து நான் அந்தளவுக்கு வந்து நான் எஜிகேஷனுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்ஸ் கொடுத்து நான் படிக்கமாட்டேன் எதோ ஸ்கூலுக்கு போறேன் வருவேன் நான் விளையாடுவேன் சாப்பிடுவேன் மறுபடியும் ஸ்கூலுக்கு போவேன் அது படிப்பு எஜிகேஷன் படிப்பு ரிலேட்டடாக வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு கான்செண்ட்ரேஷன் இருந்ததே கிடையாது ஏன்னால் நான் வந்து ஒரு சிக்ஸ்த்துக்கு மேலே போனவுடனே வந்து அந்த சிலபஸ் உங்களுக்கே தெரியும் ஃபிஃப்த் வரைக்கும் ஒரு மாதிரி படிச்சிட்டுருப்போம் சிக்ஸ்த்து வந்தோடனே சயின்ஸ்லாம் வரும் அதெல்லாம் ரொம்ப புதுசாகருக்கும் நான்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துவிட்டேன் இது என்ன பிசிக்ஸு கெமிஸ்டி என்னென்னமோ வருது ஏன்னால் நம்ம அதுக்கு முன்னாடி வெறும் இங்கிலீஷு தமிழ் ட்ராயிங்கு ஜீகே இந்தமாதிரியான ரொம்ப பேஸிக்கான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து படிச்சிருப்போம் படிச்சிருப்போம் எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அப்படி தான் சிக்ஸ்த்து போனோடனே எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் பயந்துட்டேன் இது என்னப்பா என்னென்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து செவந்த்தெல்லாம் வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரியவே தெரியலை ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு போச்சு ஆனால் எயித்து போகும்போது தான் ஒரு ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்க கைட் பண்ணாங்க சப்போட் பண்ணாங்க இதெல்லாம் படி இப்படி படி இதை புரிஞ்சுக்கிட்டு படி அதுலேருந்து எனக்கு வந்து எதனா ஒன்று நடுவில் படித்தேன்னா ஸ்கூலில் சொல்லித்தந்தது நான் போய் வீட்டில் உட்காந்து படித்தேன்னா அவங்க சொல்லித்தந்தது புரிஞ்சிடுச்சினால் நான் வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணுவேன் அதாவது மறுபடியும் எடுத்து படிப்பேன் அப்படி புரியலைனாக்கா மறுபடியும் கேட்பேன் அவங்க சொல்லித்தரத்துக்கு எனக்கு விருப்பப்பட்டு சொல்லித்தந்தாங்க விருப்பப்பட்டுனால் அவங்க சலித்துக்காத சொல்லித்தந்தாங்கன்னால் நான் மறுபடியும் கூட கேட்டு படிப்பேன் அப்படி அவங்க வந்து ஒரு மாதிரி எத்தனை தடவை சொல்லித்தரது அப்படின்னு வந்து பண்ணாங்கன்னால் கேட்கமாட்டேன் அப்படி புரிஞ்சால் படிப்பேன் புரியலைனா அதை வந்து அந்த கொஸினை அந்த அந்த பதிலை வந்து சுத்தமாகவே நான் வந்து படிக்கவே மாட்டேன் இது எல்லாருக்குமே பொது பொதுங்க ஏன்னால் நம்ம வந்து எதோ ஒன்று புரிஞ்சால் தானே செய்யமுடியும் புரியாத நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாதில்ல நிறைய பேரு புரியாதையே அதை அந்த அதை என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாத அவங்க இஷ்டத்துக்கு வந்து படிப்பாங்க அதனால் எது படித்தாலும் புரிஞ்சிகிட்டு படிக்கணும் அதேமாதிரி ஒரு எயித்துக்கு எயித் போகும்போது ஒரு ஒரு டீச்சர் அவங்க என்ன சொன்னாங்க சில லேப்லாம் உங்களுக்கு வரும் எல்லாருக்குமே வரும் பார்த்துருக்கீங்களா சயின்ஸ் லேப் அந்த லேப் வரும்போது வந்து சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் வந்து எனக்கு செய்வேன் சிலது செய்ய தெரியாது சிலது புரிஞ்சிக்க அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்போது அப்போ என்ன பண்ணுவேன் நான் எனக்கு கூட இருக்கிறவங்கள ப பண்றதை பார்த்து அவங்ககிட்ட வந்து க்ளான்ஸ் பார்த்து அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்த்து அவங்ககிட்ட வந்து நான் கேட்டு எழுதிக்க ட்ரை பண்ணுவேன் அப்போ அந்த டீச்சர் என்னை பண்ணாங்க என்னை கூப்பிட்டு வந்து என்னை வார்ன் பண்ணாங்க வார்ன் பண்ணாங்கனா சாஃப்ட்டாக ரொம்ப சாஃப்ட்டாக தான் ரொம்ப ஹார்டாகலாம் கிடையாது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து எல்லாரும் கொடுப்பாங்களானு தெரியல எனக்கு அந்த வயதில் அந்த அட்வைஸ் வந்துச்சு என்னென்னால் படிங்க புரிஞ்சின்னு படிங்க ஒன்று ரெண்டாவது புரியலைனா ஒருத்தர்கிட்ட கேளுங்க தப்பு இல்லை டவுட் சந்தேகம் கேளுங்க ஆனால் நீங்கள் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு பதிலே அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னால் உங்களுக்கு புரியாது அதேமாதிரி அவன் இருக்கான் அவள் இருக்காள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சார்ந்து இங்கிலீஷில் டிபென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள டிபென்ட் பண்ணி இருக்காதே ஒருத்தங்கள டிபென்ட் பண்ணி இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து எஜிகேஷன் வைஸ் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்டாங்காக மாட்டோம் வலிமையாக நம்மளால சார்ந்து ஒரு இதுவாக இதுவாக படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வயதில் எனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க அந்த அந்த வயதில் எனக்கு அந்த அந்த அட்வைஸ் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது இம்ப்ரெஸ்ஸிவாக இருந்துச்சு ரொம்ப இருக்கும் படி இருந்துச்சு அந்த வார்த்தை அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன் படிப்பேன் எழுதுவேன் தப்பாக எழுதுவேன் ஆனால் அதை வந்து பார்த்து எழுத மாட்டேன் அதை தப்பாக எழுதும்போது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஏன்னால் செல்ஃப் எவால்வேஷன் அப்படிங்கிறது தேவை இல்லையா அதனால் என்ன பண்ணுவேன் நானாக எழுதுவேன் நானாக பேசி பார்ப்பேன் நானாக படித்து பார்ப்பேன் நானாக வந்து இருக்கிற விஷய ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னால் ஒரு பேரகிராஃப்னால் அந்த பேரகிராஃபை படித்து அதில் இருக்கிற விஷயத்த நான் வந்து என்னுடைய ஓன் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த அதை நான் வந்து சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது எங்கெங்கேலாம் வந்து நான் வந்து திக்குறேன் என்னால் எதை நான் கம்ப் முடிக்க முடியல அப்படின்றது பார்த்து மறுபடியும் வந்து படிப்பேன் இந்தமாதிரி தான் வந்து என்னோடய ஸ்கூல் ஃபுல்லாகவே போச்சு டென்த்துலாம் சொல்ல போனிங்கன்னால் நான் வந்து எயித் நைன்த் டென்த் தான் நான் வந்து என்னுடைய ஸ்கூலிங்கில் நான் படித்ததே இந்த மூணு ஸ்டாண்டர்ட் தான் டென்த்துலாம் போச்சு நல்லா போச்சு படித்துட்டு அதுக்கப்புறம் லெவல்த்து போனேன் லெவல்த் போகும்போது வந்து ஏன்னால் டென்த் நம்ம ஃபுல்லாக பயங்கரமாக உட்காந்து உட்காந்து படித்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோமா அதனால் லெவல்த்து போனோடன ஒரு சின்ன கேப் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் வந்து லெவல்த்துக்கே பப்ளிக்கின்ற மாதிரி நினைக்கிறேன் உறுதியாக சொல்லமுடியலை ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் படிக்கும்போது லெவல்த்து வந்து அப்படியே ஜென்ட்ரல் தான் ஆனால் டுவெல்த்து தான் பப்ளிக் லெவல்த்து சுத்தமாக படிக்கவே இல்லை ஜாலியாக அதுதான் டென்த்து படிச்சிட்டோமா ஒரு கேப்புன்னு சொல்லிவிட்டு லெவல்த்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்ஸன்டேஜ் வந்து படித்திருப்பாங்க மற்றபடி யாரும் படித்த மாதிரி நான் பார்க்கல நானும் அதே தான் டுவெல்த்து போனோம் கொஞ்சம் ஸ்டரகிளாக இருந்துச்சு கம்ப்ளீட் பண்ணவே கஷ்டமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் என்னென்னமோ ப்ரெஷர் பண்ணி நான் டுவெல்த்தையும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுலி அதை முடித்துட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் எனக்கு ரெண்டு விதமான ஒரு டவுட்ஸு இன்ஜினியரிங் போகலாமா இல்லை டிப்ளமோ போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் இன்ஜினியரிங் வந்து ஃபோர் இயர்ஸ் படிக்கணுமாம் டிப்ளமோ வந்து அந்தமாதிரி கிடையாது டுவெல்த்து முடித்துட்டு போனாக்க டூ இயர்ஸ் டுவெல்த்து முடிக்காது டேரெக்டாக டென்த்து முடித்துட்டு போனாக்க த்ரீ இயர்ஸ் ஸோ நான் வந்து டுவெல்த்து முடித்துட்டேனா அதனால் டிப்ளமோ போய் சேர்ந்தேன் சேர்ந்தோனே நான் வந்து டிப்ளமோ இல்லை சாரி நான் வந்து இன்ஜினியரிங் சேர்ந்தேன் இன்ஜினியரிங் சேர்ந்தோனே அங்கே வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எல்லாருக்குமே சேம் தான் நல்லாயிருக்கும் காலேஜி அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரு அந்த அந்த என்விரான்மெண்ட்டு எல்லாமே நம்ம ஸ்கூல் டு ஃபஸ்ட்டு காலேஜ் போகிறோமா அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து அதுக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகமாட்டோம் எல்லாமே நானே பார்த்திங்கன்னா சேர்ந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கொஞ்சம் காலத்துக்கு மேடமை மிஸ்ஸுன்னு தான் கூப்பிட்டேன் அப்போ அவங்க கூப்பிட்டு வந்து நீ ஸ்கூலில் மிஸ்ஸுன்னு தான் கூப்பிட்டியா அப்படின்னாங்க ஆமாம் மிஸ் அப்படின்னதுக்கு அப்படிலாம் இங்கே கூப்பிட கூடாது மேம்னு கூப்புடணும் அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து மேம்னு கூப்பிட ஆரமித்தது அதுக்கப்புறம் நம்ம நம்ம ரொம்ப புதுசுல்லை நிறைய விஷயம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும் ஒன்று ஒன்றா பழகிகிட்டு ஓரளவுக்கு போயிடுத்து இன்ஜினியரிங்கில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன் ஏன்னால் நம்ம வந்து டென்த்து படித்திட்டோமா லெவத்து டுவெல்த்தில் வந்து அந்தளவுக்கு வந்து கான்செப்ஸுவல்வைஸ் கான்செப்ட் அந்தளவுக்கு நம்ம புரிஞ்சு படித்திருக்க மாட்டோம் ஏன்னால் லெவல்த்து சுத்தமாக ஸ்கிப் பண்ணியாச்சு டுவெல்த்து வந்து மாஸ் பாஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ படித்து புரிஞ்சதை மட்டும் படித்து பாஸ் பண்ணிவிட்டோம் அங்கே இன்ஜினியரிங் போனால் எல்லா பேஸிக்கும் வந்து லெவல்த்துலேருந்து தான் ஆரம்மிக்குது லெவல்த்து ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸ் ஸோ நம்ம எதை ஸ்கிப் பண்ணமோ அது தான் அங்கே வந்து ஹெவியாக நிற்கிது மறுபடியும் சஃபர் ஆனேன் அப்போயும் அங்கே ஒரு மேடம் வந்து என்னை பயமுறுத்தினாங்க இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் கிளீயர் பண்ண முடியாது அரியர் விழுந்துருத்துனா பாஸ் பண்ண முடியாது வேலை கிடைக்காது ஜாப்புக்கு போக முடியாது செட்டில் ஆக முடியாது ஆக்சுவலி சர்டிவிகேட்டே வாங்க முடியாது உனக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டி வீட்டில் படிக்க வச்சதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கூட உன்னால் வாங்கி குவாலிஃபைடாகி வெளில போகமாட்ட அரியராக இருந்து நீ கடைசி ஏன்னால் நான் ஆனால் கண்ணுமுன்னாடி பார்த்துருக்கேன் நிறைய சீனியர்ஸ் வந்து எவெரி செமஸ்டர் வந்து அவங்களுடைய பேக்கப் அதாவது அரியர்னு சொல்லுவாங்க அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து எழுத வருவாங்க நான் பார்த்து பயந்திருக்கேன் ஒரு வேளை நம்மளும் இப்படிதான் ஃபெ ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து எழுதுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் வந்து எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஆனால் சீட்டிங் பண்ணலை சீட்டிங் பண்ணக்கூடாது ஏன்னால் லெவல்த்து டுவெல்த்து பண்ணிவிட்டோம் எப்படியோ பாஸ் பண்ணிவிட்டோம் ஆனால் இன்ஜினியரிங் வந்திருக்கோம் இங்கே வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து படித்து யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது யார்கிட்டையுமே ஒன்றும் சொல்லக்கூடாது இந்தமாதிரி வந்து ஃபுல்லாகவே நான் வந்து சில பேருக்கு வந்து எஜிகேட் பண்ணியிருக்கேன் சொல்லிக்கொடுத்துருக்கேன் ஏன் நான் இதை சொல்லி கொடுத்தனா இதில் ஒரு சுயநலம் இருக்குது ஏன்னால் நீங்கள் ஒன்று ஒருத்தருக்கு சொல்லிக்கொடுத்தா தான் இன்னொருத்தருக்கு அந்த நாலேட்ஜ் வளரும் உங்களுக்கு அதை விட ஸ்டாங் ஆவிங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லிக்கொடுப்பேன் நானே அது ஒரு அஸம்ஷன் விர்ச்சுவலாக ஒரு ஆள் இருக்கிறா மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் சொல்லிக்கொடுக்க சொல்லிக்கொடுக்க என்ன ஆகுனா எங்கே நான் சொல்லும் போது தடங்கலாவுது எங்கே ஸ்டெக் ஆகுறன்னு பார்த்து அதை மறுபடியும் சொல்லிக்கொடுப்பேன் சொல்லிக்கொடுத்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டு அதுதான் ஃபைனல் இயர் ஃபோர்த் இயர் அங்கே வந்தோடனே ப்ராஜெக்ட்டு அது இது லொட்டு லொசுக்குன்னு நிறைய வந்துருச்சு இதில் என்னென்ன எனக்கு வந்து பேக்கில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்டா கிளாஸ்சஸ் போகிறாங்க நிறைய வந்து அடிஷ்னல் ஸ்கிலை டெவலப் பண்றாங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே நேட்டிவ்வில் சொந்த ஊரில் படித்திட்டோமா நம்மளுக்கு என்ன பண்ணும் ஏது கைடு வீட்லேயும் அந்தளவுக்கு வந்து இது பண்ணு அது பண்ணு இது பண்ணால்தான் வரமுடியும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கைட் பண்ணவும் ஆளில்லையா அதனால் என்ன பண்ணிவிட்டேன் நான் மாட்டுன்னு அப்படியே ஸ்கூலில் படிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு செமஸ்டரும் நம்ம பாஸ் பண்ணால் போதும் நம்மளுக்கு புரிஞ்சு எழுதினா போதும்னே போயிடுச்சு அப்புறமா தான் பார்த்தா இன்ஜினியரிங் மட்டும் படித்தா பற்றாது எக்ஸ்ட்டா வந்து ஸ்கில்ஸ் இருந்தால்தான் நம்ம வெளியே போனால் வேலை கிடைக்கும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து காலேஜ் படிக்கும்போதே வந்து வெளியே கோர்ஸஸ்லாம் போய் சர்டிவிகேஷன் வச்சிருந்தாங்க கடைசியாக நான் வந்து ஃபைனல் இயர் முடித்துட்டு வெளியே வரேன் ஆனால் நான் வந்து அரியர் வைக்கலை அரியர் வைக்காமையே ப படித்து அந்த சர்டிவிகே க்ராஜுவேஷன் டேயில் நான் ஸ்டேஜில் நான் சர்டிவிகேட் வாங்கினேன் பெருமையாக எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பெருமையாக இருந்துச்சு ஏன்னால் அரியர்ஸ் வச்சு எழுதுனோம்னால் நம்ம போய் ஸ்டேஜ்லலாம் சர்டிவிகேட் வாங்க மாட்டோம் அவங்க ஒரு நாளைக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க வாங்கிட்டு போவோம் ஆனால் க்ராஜுவேஷன் டேயில் போயிட்டு எல்லார் முன்னாடியும் ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட நம்ம அந்த சர்டிவிகேட்டை வாங்கும் போது ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் வாங்கும் போது நம்மளுக்கு ஒரு பெருமையாகருக்குறத விட நம்ம பேரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெருமையாகருக்கும் எனி ஹவ் அது ஃபஸ்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸோ தேர்ட் கிளாஸோ இருக்கும் எப்படியோ ஃபைனலி கம்ப்ளீட் ஆகிடுச்சி சரிங்களா